எங்கள் ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் வச்சாங்க காளியம்மன் கோவில் ஃபெஸ்டிவல்ன்னு அந்த ஃபெஸ்டிவலில் அந்த பறை பறை தப்பட்டை போட்டு ஒரு அண்ணா வெறித்தனமாக ஆடி வெறித்தனமாக ஆடி அப்படியே எப்படின்னா கீழ விழுந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து எலும்பு இதெல்லாமே சர்ஜரி வெறித்தனமாக ஆடுனாங்க வேறு லெவலில் அந்த பறை தப்பட்டைக்கு வேற லெவலில் டான்ஸ் ஆடுனாங்க அவங்க வந்து கீழ விழுந்து எலும்பெல்லாமே சர்ஜரி பண்ணிருந்தாங்க செம்மையாக ஆடுனாங்க அவங்களுக்கு அவ்வளோ இ டான்ஸில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அப்போ நான் நினைச்சேன் ஐயோ டான்ஸ்ன்னா இவ்வளோ இவ்வளோ இதாக இருக்குமா அப்படின் நினைச்சேன் அதுலேருந்து எனக்கே டான்ஸ் ஆடணும் அப்படின் சொல்லிவிட்டு எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு செம்மையாக இருந்துச்சி அவங்க அவங்க வந்து அந்த டான்ஸ் ஆடுறது அப்படி நல்லா விரும்பி நல்லா பார்க்குறேன் செம்மையாக இருந்துச்சி வேற லெவல் டான்ஸ்ஸு இந்த ஃபெஸ்டிவல் டைம்மில் வேறு அப்புறம் இன்னொருத்தர் இப்படிதான் டான்ஸ் வேறு லெவலில் ஆடுனாரு ஸ்கூல்க்காக நான் ஒரு ட்வெல்த்து படிக்கும்போது ஸ்கூலில் ஒரு சின்ன பையன் வந்து சிலம்பாட்டம் ஆடினான் வேறு லெவலில் இருந்துச்சி சிலம்பாட்டம் அப்புறம் ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்குலாம் வேற லெவலில் ஆடுனாங்க செம்மையை இருந்துச்சி அதனால் எனக்கு டான்ஸ்ன்னா இதுலையே பார்த்து நானும் அந்த டான்ஸையே வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி எனக்கும் டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும்